மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்போது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினெட்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபது